அக்கா இந்த புடவை இந்த புடவை இவ்வளோவு அழகாருக்கேக்கா பட்டு புடவையா இல்லை காட்டன் புடவையாக்கா சூப்பராயிருக்குக்கா எப்படிக்கா செய்யுறீங்க இதெலாம் கையால் எப்படிக்கா இவ்வளோத்தியும் செய்வீங்க இது எது என்னென்ன யூஸ் பண்ணிக்கா செய்வீங்க இதுக்கு என்னென்ன பொருள்க்கா தேவைப்படும் அவ்வளோவு பட்டுப்பூச்சி கிடைக்குமாக்கா சரிங்கக்கா இந்த பட்டு புடவை எவ்வளோக்கா முப்பதாயிரமாக்கா என்னக்கா இவ்வளோ வெலை சொல்கிறீங்க அதனாலே இவ்வளோ வெலை சொல்றீங்களேக்கா கடையில் வாங்கினாலுமே ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும்தான்மா இருக்கும் நீங்கள் என்னமா இவ்வளோவு வெலை சொல்கிறீங்க சரிங்கக்கா ஏதாவது பார்த்து கொறச்சு கொடுங்கக்கா சரிங்கக்கா ஏதாவது கூகுல்பே இது மாதிரி வச்சுருக்கீங்களாக்கா அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களாக்கா சரிங்கக்கா இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன் உங்க குடும்ப தொழிலே இதுதானாக்கா சரிங்கக்கா கொடுங்கக்கா நான் போட்டு விடுறேன் ஏற்றி விடுறேன்க்கா உங்களுக்கு அப்புடிலாம் ஏமாற்றிட மாட்டேன்மா ஏற்றி விட்டுறேன்மா இப்போ உடனே இருபதாயிரம் இப்போ கொடுக்குறேன்மா உங்களுக்கு ஐயாயிரரூபா ஏற்றி விட்டுறேன்மா இந்தாங்கமா இருபதாயிரம் சரி சரிங்கமா நான் வர சொல்கிறேன்மா ரொம்ப தேங்க்யூமா